ஆ ஆமாம் உங்களுக்கு என்ன வேணும் ஆ ஓகே ஆ பத்து ஃபோட்டோங்களா பத்து ஃபோட்டோ வந்துவிட்டு டூ ஹண்ட்ரட் ரூபிஸ் வரும் ஆ உங்களுக்கு மட்டும் தானா ஆ உடனே தந்துருவோம் ஒரு கால்மண்நேரம் ஆகும்

ஃபுல் சைஸ் ஃபோட்டோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபிஸ் வரும் ஓ ஃபேமிலிங்களாவா ஹெச்டியில வேணுமா இல்லை இன்னும் க்வாலிட்டியாக வேணுமா ஆ ஓகேயா அது ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபிஸ் வரும் ஆயில் பெயிண்டிங்களா அது பிச்சர்ருன்னா அது ஹெச்டிபி பிச்சர்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபிஸ் வரும் ஆயில் பெயிண்டிங்கனா செவன் ஃபிஃப்டி வரும் ஃப்ரேம் ஃப்ரேம்மோட வேணுமா உங்களுக்கு ஆ என்கிட்ட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபிஸ் இருக்கு வேறு செவன் ஃபிஃப்டி ரூபிஸ்க்கு இருக்கு ஃப்ரேம் மட்டும் தனியாக ஆ ஸ்டாண்ட்டிங்லன்னா இப்போ ஃபோட்டோ சைஸு நீங்கள் ஃபுல் சைஸில் கேட்டிங்கள்லா ஆ அப்போ அதுக்கே ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துர்லாம் ஆ கொடுத்துர்லாம் த்ரீ டேஸில் ஆ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வேணும் உட்டுலைங்களா ஆ ஓகே ஓகே உட்டில் இப்போ ஸ்டாக் இல்லை நம்மக்கிட்ட வந்துவிட்டு இந்த அப்புறம் இது எம்பரல்ஸ் மேர்க் மார்பில் தான் இருக்கு

ஆ அப்போன்னா சரி அப்போ ஒன் வீக்கில் வந்துரும் ஆர்ட்ரு பண்ணிடுறேன் இப்போ ஒன்று ஆர்ட்ரு பண்ணிட்டு நான் வேணா உட்டில் வேணா உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி தாரேன் ஆ ஓகே ஆ கடை காலைல பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு சாய்ங்காலம் ஆமாம் நைட்டு எட்டு மணி வரைக்கும் ஓப்பன் தான் ஆ ஓகே